நம்ம நல்ல விதமாக மீன் பிடிக்கிறதுக்கு வந்து உதவுகிறது வந்து என்னதுன்னா ரெண்டு விஷயம் அதான் மூணு விஷயம் நம்ம கையில் தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம இப்போ கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோன்னா நம்ம வந்து திரும்பி வருவோம் அப்படிங்கற தன்னம்பிக்கை இருக்கணும் ஏன்னா இப்போ கடலில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து கடல் திடீர்னு சீற்றம் வரலாம் சுனாமி வரலாம் இல்லை ரொம்ப கனமழை பெய்யலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அவங்க போய்ட்டு திரும்பி வருவாங்களா அப்படிங்கறது நமக்கு சந்தேகம் தான் அதனால் அவங்க போகிற அவங்க போகிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம நம்ம வந்து நல்லா மீன் பிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம நம்ம வந்து தன்னம்பிக்கையாக அவங்க வந்து கிளம்பணும் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் வந்து படகு படகு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே விழாம நம்மளை அது காப்பாற்றும் அதுக்கப்புறமா எந்த எந்த எந்த ஒரு இதுவுமே வந்து இப்போ நம்ம வலை வலைலாம் சும்மா நம்ம போய் எதுவும் கையில் தூக்கிட்டு போக முடியாது அந்த பொருள் எல்லாம் வந்து அந்த படகில் வந்து வைக்கிறதுக்காக உதவும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அந்த படகு வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சூல்நிலையிலுமே வந்து தண்ணிக்கு மேலே வந்து மிதக்கும் படகு எப்பவுமே வந்து அப்டியே ஒரு ஒடைஞ்சி போனால் தான் படகு வந்து தண்ணிக்கு உள்ளே போகும் அதனால் தண்ணிக்கு மேலே வந்து அது அது வந்து மிதக்கும் அதனால் வந்து நமக்கு படகும் ரொம்ப முக்கியம் மூணாவதாக வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வலை அந்த மீன் பிடிக்கிற வலை வந்து மீனவர்களே வந்து தயாரிப்பாங்க அவங்களே வந்து அதை அதை ஒன்று ஒன்றையும் பின்னுவாங்க அதை அதை பின்னுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஒரு மூணு நாளுக்கு மேலேயுமே அது ஆகும் அது அதை அதை வந்து இப்படி உக்கார்ந்து மணலில் போட்டு விரித்து வெச்சி அந்த மாதிரி வந்து அவங்க பின்னுவாங்க அதனால் நமக்கு வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு வந்து ஒரு மூணு இது தான் படகு வலை அதுக்கப்புறம் நம்ம வந்து தன்னம்பிக்கையாக போகணும் எப்போதுமே வந்து மீன் பிடிக்கும் போது வந்து ஒரே சைடு எல்லோரும் ஒரே சைடு பிடிக்கிறாங்கன்னா நம்ம அந்த சைட் பிடிக்கவே கூடாது நம்ம வேறு ஒரு இடத்துல தான் போய் மீன் பிடிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல போனால் தான் நமக்கு வந்து மீன் வந்து கிடைக்கும் எல்லோரும் ஒரே இடத்துல மீன் பிடிக்கும் போது அந்த இடத்துல மீன் வந்து இல்லாமலேயே மீன் போக்குவரத்து வந்து இல்லாமலேயே ஆகிடும் அதனால் நம்ம வேறு இடத்துல போய் நம்ம நம்ம வந்து கடல் கடல் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துல போய் வந்து நம்ம மீன் பிடிக்கணும் முக்கியமாக மீன் பிடிக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த பாடல்கள் வந்து ஏலேலோ ஐலசா எலேலோ ஐலசா அந்த அந்த பாடல்கள் வந்து மீன் மீன் பிடிக்கிறது வந்து யூஸ் உபயோகப்படுத்துவாங்க அது வந்து அதில் அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி சொன்னால் நமக்கு நம்மளே வந்து மீன் பிடிக்குறதுல வந்து நம்ம ஒரு நம்ம வந்து அப்டியே மீன் பிடிக்கிற வேலையில மட்டும் ஒரு கவனமே இல்லாமல் நம்ம அப்படியே ஜாலியாக மீன் பிடிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி ஏன்னா நம்ம நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம் அது அதுவும் அதுவும் நமக்கொரு வெற்றி தான் அந்த வெற்றியை வந்து கொண்டாடுற மாதிரி நம்ம வந்து நல்லா ஜாலியாக மீன் பிடிக்கிறதுனால அது வந்து ஏலேலோ ஐலசா அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே மீன் பிடிக்க மீன் பிடிக்கணும்